ஹலோ அருண் ஹேர் ஸ்பா சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் இல்லை நான் மணி இப்போ மூணு ஆகுது ஒரு அஞ்சு மணிக்கு வாங்க இப்போ ஒரு நாலு ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு பண்ணணுண்ணா கரெக்ட்டா அஞ்சு மணிக்கு வந்துடணும் எந்த ஊருண்ணா நீங்கள் சரி சரிங்கண்ணா ஒரு டிவெண்டி மினிட்ஸ் தானே நீங்கள் வந்துடலாம் வந்திங்கண்ணா கரெக்ட்டா இருக்கும் அஞ்சு மணிக்கு வந்திங்கண்ணா ஆமாம் கட்டிங்குக்கு டூ ஹன்ரெட் சார்ஜ் பண்ணுறோம் ட்ரிமிங் வந்து எயிட்டி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா அதுபோக பார்த்திங்கனா இங்கே பேஷியல் பயர் கட்டிங் எல்லாம் இருக்குதுண்ணா பயர் கட்டிங் பேஷியல் எல்லாம் அவெலபிளா இருக்குது வந்திங்கனா உங்கள் ஃபேஸுக்கு என்ன செட் ஆகுமோ அதைப் பார்த்துட்டு பண்ணிக்கலாம்ங்க அமௌண்ட் தான்ங்கண்ணா நீங்கள் பேக்கேஜில் பண்ணிக்கிட்டிங்க அது கம்மியாக வரும் இல்லைனா வந்து அது அதிகமாக தான் வரும் ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குது வந்து பார்த்து பிடிச்சதுனா உங்களுக்கு வந்த எந்த பேக்கேஜில் வேணுமோ அந்தமாதிரி பண்ணிக்கலாம்ங்க பேஷியல் மஜாஜ் எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதைப் பொருத்து வேல்யூ மாறும்ங்க இவ்வளோ இதுக்கு என்ன ஸ்கீம் இருக்குதுங்களா இல்லை நான் கால்லில் அவ்வளவா சொல்கிறதில்ல நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணிங்கனா சில ஸ்கீம்ஸ் சொல்லாம் இப்போதைக்கு சொல்லணும்னா வந்து உங்களுக்கு கட்டிங்கு பிளஸ் ட்ரிமிங் இருக்குது அதுபோக மஸாஜும் பேஷியலும் அது தனியாக வந்துரும்ண்ணா அதுக்கப்புறம் பயர் கட் வந்துடுங்க இந்தமாரி இருக்குதுங்கண்ணா பேபீஸுக்கல்லாம் கட் பண்ணலாங்கனா சின்னப் பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கட் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் போகிற மாதிரி அந்தமாதிரி வைச்சி கட் பண்ணிக்கலாங்கண்ணா

சரி சரி ஓகே உங்கள் பேஸ் எந்த ஷேப்பர்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது உங்கள் பேஸு சைனிங்காக இருக்குதுங்களா சரி ஓகே உங்களுக்கு இல்லை பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குதுனு சொன்னீங்கனா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேங்க பாக்ஸ் டைப்பில் இருக்குது இல்லை கொஞ்சம் ஒருமாதிரி இதாக இருக்குது ஓவல் சைஸ் மாதிரி இருந்ததுனா அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கலாம் நீள்வட்ட ஷேப்பிலங்களா சரி ஓகே அதுக்கு வந்து நீங்கள் ஒன் சைடு வெட்டுறது ஓகே தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் முடி முன்னாடி கொஞ்சம் லென்த்தாக விட்டு சைடில் கொஞ்சம் அட்டாக் போன்னமாதிரிப் போட்டு அப்புறம் ட்ரிமிங் பண்ணால் கரெக்ட்டா இருக்கும்ங்க பியர்டுல்லாம் வைச்சா ஓரு குட் லுக்கிங்காக இருக்கும்ங்க நீங்கள் என்ன வேலைக்குப் போகிறீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டா ஆபீஸ் போய்ட்டு இருக்கீங்களா சரி ஓகே என்ன மாதிரி ஆபீஸ் போறீங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கலாம்ங்கண்ணா இது ஐடி தானே அப்படினா டீசென்ட் லுக்காகவே வெட்டிக்கலாம் நீங்கள் அதோட நம்மக் கடையில வந்து டேட்டா அவைலபிளா இருக்குது உங்களுக்கு வேணும்ங்கிற டேட்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு தடவை கடைக்கு வந்து விசிட் பண்ணிப் பாருங்கள் டேட்டூலாம் ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஆரம்பித்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் என்ன டிசைன் இப்போ என்னது கொடுத்தாலும் ஓகேவா தான் இருக்கும் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிப் பாருங்கள் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கும்ங்க உங்களுக்கு பிடிக்குனு நினைக்கிறேன் சரி ஓகே வந்துவிட்டு கூப்பிடுங்கள் ஓகே தேங்க்ஸ்